நாங்கள் கஸ்டமர் பேசுகிறோம் சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னா பழம் வச்சுருக்கீங்க ஆ ஓ திராட்சை ஆப்பிளு சாத்துக்குடி இதெல்லாம் வந்து ஒரு திராட்சை வந்து ஒரு கிலோ எவ்வளோ ஆப்பிளு இன்னும் அந்த வாழைப்பழம் சாத்துக்குடி அன்னாசிப்பழம் இருக்குங்களா அது அன்னாச்சிப்பழம் என்ன ரேட்டு ம் இந்த பழம் எல்லாம் வந்து உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்களா ப எந்த ஏங்க பழம் வந்து கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக நான் கேட்குற ம் ம் ஆ சரி ஓகே சரி வரேன் வரேங்க